சின்ன வயசிலருந்து நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்கோம் ஆனால் எனக்கு ரொம்ப புடிச்ச புகைப்படம் எதுனால் கல்லுரி படிக்கும் போது நண்பர்களுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படம் தான் அது பட்டமணிப்பு விழா அன்றைக்கு எடுத்த புகைப்படம் அது படிப்பு முடிச்சு ரொம்ப வருடம் கழித்து ஒன்றா சேர்ந்து எடுத்த புகைப்படம்ன்றதுனால் ரொம்ப சந்தோஷத்தைத் தரும் அந்த புகைப்படம் அதை பார்க்கும் போது நண்பர்கள் எல்லோருமே ஞாபகத்துக்கு வராங்க நாங்கள் படித்தது அங்கே இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சது எல்லோருமே ஒன்றா சேர்ந்து விளையாடினது இந்த நினைவுகள் எல்லாம் வரும் அந்த புகைப்படம் பார்க்கும் போது திருப்பியும் அந்த காலம் எல்லாம் திரும்ப வராதா அப்படின்ற ஏக்கமும் சேர்ந்து வரும் ரொம்ப அழகான புகைப்படம் எல்லா நண்பர்களும் கூடி இருக்குறதுனால் தான் அது அவ்வளோ அழகாக இருக்கோ என்னவோ தெரியலை இன்றைக்குமே அந்த புகைப்படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்றேன் அவர்களிடம் அவ்வளவா பேச முடிகிறது இல்லை குழந்தைங்க எல்லாமே குடும்பத்தை கவனிக்கிறதுனால் நண்பர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறது இல்லை அந்த புகைப்படம் இருந்தாலுமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தைக் கொடுக்கும்